ஒருவர் விளையாட்டு விளையாடுவது விளையாடுவதால் அவரது எண்ணங்கள் அனைத்தும் அந்த விளையாட்டின் மேலே இருப்பதனால் அவர்களது கவலைகளை மறந்து கவலை அவர் அவர்களது கவலைகளை மறக்கின்றனர் இதன் காரணமாகவே அவர்களது மனஅழுத்தம் வந்து குறைகிற குறைகிறது